நாங்கள் வந்து நர்ஸிங்கா ஒர்க் பண்ணுறோம் இப்போ வந்து இப்போ நாங்கள் வேலையில ஒரு சந்தித்த வந்து ஒரு சவாலான ஒரு இது எது ஒரு விஷயம் என்னென்னா இப்போ வந்து கொரோனா டைம்ல வந்து நிறைய பேரை வந்து வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஒரு சட்டம் நிறைய ஒரு இதுலாம் வந்துச்சு ஆனால் எங்களால் வந்து ஒரு நர்ஸாக இருக்கிற நாங்கள் வந்து எங்களால் அது கடைப்பிடிக்க முடியாது ஏன்னா வந்து நாங்கள் எங்களையும் பாதுகாக்கணும் அதில் பாதிக்கப்பட்ட ஒரு நோயாளி வந்து நாங்கள் குணப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அப்போது வந்து நாங்கள் எப்படி நாங்கள் இதை நாங்கள் சமாளித்தோம் இதுலேருந்து நாங்கள் எப்படி ஒரு தப்பித்தோம் அப்படின்ற ஒரு புரிதல்ல நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது சானிடைசரும் மாஸ்க்கும் போட்டுப்போம் அப்பறம் வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகிறதுக்கு ஒரு பேஷண்ட் ஒரு பார்க்குறதுக்கு முன்னாடியே எங்களை கவர் ஃபுல்லா கவர் பண்ணுற மாதிரி ஒரு ஷூட் தருவாங்க அது வந்து நாங்கள் கவர் பண்ணிப்போம் ஏன்னா வந்து நாங்களும் அதில் பாதிக்கப்படக்கூடாது மத்தவங்ககிட்டேயிருந்தும் நாங்கள் அதை பெற்றுக் கொள்ளக் கூடாது அந்த நோயை வந்து நாங்கள் பெற்றுக் கொள்ளக் கூடாது எங்ககிட்டேயிருந்தும் பரவக்கூடாதுனா நாங்கள் பாதுகாத்துக்கிட்டோம்